ஹலோ வணக்கம் மஹி பார்லர் எஸ் சார் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் முடி வெட்டுற கடை தான் சார் உங்களுக்கு முடி வெட்டணுங்களா சார் சரிங்க சார் சரிங்க சார் இப்போ நார்மல் கட்டிங்கா எப்படிங்க சார் இல்லை வேறே எதாவது கிரிக்கெட் பிளேயர்ஸ் மாதிரி அதுமாதிரி எதாவது ஹேர் கட் பண்ணணுங்களா டோனி சச்சின் சச்சின் அதுமாதிரி டோனி கட்டிங் அதுமாதிரி பண்ணணுமா சார் சரிங்க சார் சரிங்க சார் கட்டிங் மட்டும் போதுங்களா இல்லை வேறே எதாவது வந்து ஃபேஷியலு அதுமாதிரி எதாவது பண்ணணுமா சார் அதெல்லாம் எதுவும் ஆகாதுங்க சார் அது அது வந்து மாசத்தில் வந்து மூணு நாலு டைம் கூட போடலாம் நம்மகிட்ட வந்து பிராண்டட் வந்து ஃபேஷியல் க்ரீம் தான் வச்சுருக்கோம் சைடு எஃபெக்ட் அதுமாதிரிலாம் இங்கே வராது தைரியமாக கொஞ்சம் போடலாம் நீங்கள் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சம் பர்ஸ்னாலிட்டி கொஞ்சம் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோன்னா நம்மளோடய பர்ஸ்னாலிட்டி லுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் மற்றவங்களக்காட்டிலும் பார்க்கறத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்க சார் சரிங்க சார் அதெல்லாம் எதுவும் ஆகாதுங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் நீ நீங்கள் வாங்க நாங்கள் வந்து பார்த்து நாங்கள் வந்து பண்றோம் எல்லோரும் கஸ்டமர் இதுமாதிரி தான் வந்து ஃபஸ்ட் டைம் அந்தமாதிரி யோசிப்பாங்க பயப்படுவாங்க அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து எதுவும் சைட் எஃபெக்ட் வரலன்னு சொல்லிட்டு ரெகுலராக வராங்க பண்றாங்க நீங்கள் வாங்க வாங்க நீங்கள் எல்லாம் ரெஃபர் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் எதாவது ஆஃபர் பண்ணி எதாவது டிஸ்கௌண்ட் பண்ணி கூடம் எதாவது ஃபேஸ் மசாஜ் அதுமாதிரி ஆயில் மசாஜ் கூடம் உங்களுக்கு நாங்கள் பண்ணிக் கொடுப்போங்க ஹேர் கட் பண்றது சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் நீங்கள் இப்போது வந்து பார்பர் ஷாப்பில் எப்போயுமே ஆஃபர் போடமாட்டோம் இப்போது நாங்கள் ஆஃபர்லாம் போடலான்னு இருக்கோம் இதேமாதிரி கஸ்டமர் இது பண்றதுக்காக நீங்கள் கூப்பிட்டு வாங்க சார் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக நாங்கள் வந்து பண்ணித் தரோம் நான் உங்களுக்கு எல்லாமே ஆ ஓகே ஆ ஓகேங்க சார்